இப்போ தமிழ்நாட்டில தொழில் சம்மந்தமாக அதுக்குபிறகு தொழிலுக்கு முதலீட்டுக்கு சம்மந்தமாக நிறைய மாநாடுகள் நடத்தப்படுகிறது இது எப்படின்னா கவர்மெண்டாலையும் நடத்துகிறாங்க ப்ரைவேட்டாலையும் நடத்துகிறாங்க கவுர்மெண்ட் எந்த இதுனால் கல்வி சார்ந் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அதுக்கப்புறம் தொழில் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் வந்து இதுக்கான மாநாட்டுகளை எடுத்து இது பண்ணுறாங்க யாருன்னால் சுயதொழில் பண்ணுறவங்களுக்கான கா இது காசு கொடுக்கிறது அவங்களுக்கு முதலீடு போடுற முடியாது அவங்களுக்கான ஒரு அறிவுத்தன்மை ஒரு பேங்க் கவுர்மெண்ட் சைடே கொடுக்குது இதே மாதிரி தனியார்களும் அவங்க கம்பெனிகளுக்கு வேண் வேணுங்கிற அவங்க கம்பெனி இப்போ நடத்துகிறாங்க அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடா ஒரு நிறையா அறிவு வச்சிருக்கவங்கள வச்சு வேலையை வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே முதலீடு கொடுக்குறாங்க அதாவது பணங்களாகவோ பொருளாகவோ அவங்க என்ன மாதிரி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு பணமும் இல்லை அதுக்கான தேவையான சம்மந்தப்பட்ட பொருட்களாகவும் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ இந்த மாநாடு வந்து எங்கே வரைக்கும் போகுதுனால் கிராமப்புறம் வரைக்கும் நடக்குது ஏன்னா இது தெரியாத மக்கள்கள் இப்போது நகர்புறங்கள் இருக்கிற மக்கள்கள் வந்து தெரிந்துக்கிறாங்க அந்த மாநாடு எப்படி நடக்குது எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களால விரைந்து போக முடியிற அளவுக்கு ஏன்னா அங்கே மாநாடு ஃபுல்லுமே நகரங்கள்ல தான் நடக்குது ஸோ அவங்களால போக முடியுது இது ஏன் இதே இது கிராமப்புறங்கள்ல இருக்குறவங்களால போக முடியலை ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க நேரடியாக அரசாங்கமோ தனியாரோ அந்த இடத்துக்கு தே வந்து அந்த மாதிரி மாநாடுகள் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படியும் கா கிராமப்புறங்கள்லேயும் ஒருத்தரோ ரெண்டு பேரோ படிச்சிருப்பாங்கள் அந்த படிச்சவங்களை வச்சு அந்த வேலைகள் எப்படி என்ன ஏதுன்ற விவரத்த வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறாங்க இந்த அளவில் நடத்தும் போது இது வந்து மாநிலத்துலையும் போது தேசிய அளவிலையும் கொண்டு போகிறாங்க இப்போ தமிழ்நாட்டிலேருந்து தேசிய லெவல்ல கொண்டு போனால் ஒரு தொழில தொடங்கும் போதும் அந்த தொழில் தேசிய அளவில் வரும் போது அவங்களுக்கு வருமானங்களும் நிறைய வருது இந்த மாநாடுகள் வந்தும் நடத்துறதனால இப்போ நிறைய பொதுமக்கள் அதாவது பெரிய முதலீடு போட முடியும் முடியிறவங்கள் வந்து நல்லபடியாக வந்துடுவாங்க முதலீடு போட முடியாதவங்கள் என்ன பண்ணுவாங்கள் அவங்களுக்கும் அவங்களும் ஒரு நல்ல இடத்துல வரணும் ஏழ்மை இல்லாத நாடாக மாற்றணும் அப்படின்ற ஒரு தாட் கவுர்மெண்டுக்கு இருக்கிறதனால கவுர்மெண்ட் மட்டுமில்லை ப்ரைவேட்டுக்குமே இருக்குது இந்த இந் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால எல்லா மக்களும் சமம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றதுக்காக வேண்டி அவங்க ஏற்படுத்துகிற மாநாடுகள் வெ ஏற்படுத்துகிற இந்த மாதிரி தொழில் முனைவோர் தொழில் வல்லுநர்கள் தொழில்முனைவோர் முதலீட்டார்கள் பற்றி ஒன்றிணைக்கிற ஒரு மாநாடு வந்து தமிழ்நாடு ஏற்படுத்துது எல்லாருமே நல்லபடியாக மேலே வரணுன்றக்காக இந்த மாநாடுகள் வந்து ஏற்படுத்துகிறாங்க